ஐயா நான் சொல்லுறதெல்லாம் ஒன்றும் இல்லை இது தந்தை தாராஸ் அடிகளாரால் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தில் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது அவர் கட்டினாரு அதுலேருந்து மாறுடிச்சி ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து திருவிழா நான்கு நாட்கள் சிறப்பாக நடக்கும் இப்போ வந்து திருவிழா வந்து பிப்ரவரியிலியே முடிக்கிறாங்க ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் நடக்குதுங்க ஆனால் திருத்தலத்தினுடைய வரலாற்றினுடைய சூழல்கள வந்து நம்ம சொல்லணும்னாக்கா மிகை ஆகாது நல்ல ஆடம்பர திருப்பளி நான்கு நாட்களுக்கு தேர்பவனி மலைக்கோயிலுக்கு பாதயாத்திரை திரு யாத்திரை எல்லாம் நல்லா சிறப்பாக நடக்கும் பங்கு மக்கள் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக பூப்பல்லக்கு தேர்பவனி எல்லாமே நற்கருணை தேர்பவணி எல்லாம் சிறப்பாக செய்வோம் ஆனால் இந்த வட ஆற்காடு மாவட்டத்துக்கே வேலூர் வட ஆற்காடு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இப்பேராலயம் திகழுதுங்க இதனுடைய சிறப்புகளை நான் சொல்லணும்னாக்கா எத்தனையோ ஆண்டவர்களெலாம் வாழ்ந்தாங்க எத்தனையோ சாமியார்கள்லெலாம் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு ஃபாதர் விக்டர் இன்பராஜுன்கிற பங்குத்தந்தை அவர்கள் நல்லா சீரும் சிறப்புமாக திருவிழாவை நடத்துகிறாரு பங்கு மக்களையும் நல்ல சிறப்புடன் பார்க்குறாரு ஆலயத்தையும் புதுப்பிச்சு இருக்கார் அதுதான் திருத்தலத்தினுடைய வரலாறு